நாங்கள் பூச்செடி வச்சுருக்குறோம் ஜாதிமல்லி கனகாம்பரம் மல்லிகைப்பூ இதெலாம் வச்சு கொஞ்ச நாளையிலயே நல்லா அழகாக பூக்கும் அப்போ நாங்கள் ரொம்ப சந்தோசப்படுவோம் நாம வச்ச பூச்செடிக்கூட இவ்வளோ அழகாக பூ பூத்து இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் செம்பருத்தி செம்பருத்தியிலேலே ஒரு அஞ்சாறு செம்பருத்தி நல்லா கலர் கலராக இந்தமாதிரியிலாம் இருக்குது நாங்கள் பார்க்கக்குள்ள ஆஹா நாம்ப வச்சதுக்கோட இப்படிலாம் இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிறமாரி நாங்கள் சந்தோசப்படுவோம் ஜாதி மல்லிலையும் ஜாதிமல்லி நல்லா கொடி கொடியாக ஓடும் ஓடி அது நிறையா பூ பூக்கக்குள்ளே வீட்டு மேலே பூக்கக்குள்ளே நம்ம வீட்டு மேலே இவ்வளோ அழகாக பூ பூத்து இருக்கு அப்படின்னு நாங்கள் நினைப்போம்